பண்டிகைகள் நேரத்தில் நாங்கள் காலையிலேயே எழுந்திரிச்சி குளிச்சிவிட்டு நல்ல அடுப்பெல்லாம் தூத்து நீட்டாக கோலமெல்லாம் போட்டு வீடு கழுவி விட்டுட்டு நல்லா மகிழ்ச்சியோட சமையல்கிட்ட போகிறது அடுப்புக்கிட்ட மொதல் மொதல் நல்லா பால் காய்க்கிறது பால் காய்ச்சி முடிச்சிட்டு ஒரு நல்ல ஒரு பால் பாயாசம் வைப்போம் பால் பாயாசம் வச்சு முடிச்ச உடனே இட்லி ரெண்டு வகையான சட்னி தக்காளி சட்னி தேங்காய் சட்னி ஒரு சாம்பார் ஒரு கேசரி அதுக்கப்பறோம் ஏதாவது வடை உளுந்த வடை பருப்பு வடை அப்படி செய்வோம் செஞ்சு முடிச்சிட்டு பிள்ளைகள்லாம் கூப்பிட்டு மகிழ்ச்சியா வாழை இல போட்டு உட்காந்து சாப்பாடு கொடுப்பேன் அதுகளும் மகிழ்ச்சியா சாப்பிடும் மத்தியானோம் மட்டன் சிக்கன் சிக்கன் பிரியாணி சிக்கன் பொரிச்சி நல்லா கா காடை பொரிச்சி மதியம் ஒரு பண்டிகைகளை கொண்டாடிடுவோம் நீட்டாக பிள்ளைகளோட வாழை இல போட்டு மறுபடியும் சாப்பிட்டு அப்படியே பண்டிகைகள் நேரம் கிறிஸ்மஸ் வந்துச்சினாலும் நல்லா காலையில் ஒரு இடியாப்பம் நல்ல சிக்கன் க்ரேவி ஒரு கேசரி வடைலாம் போட்டு நல்லா செய்வோம் அப்புறோம் காடை கௌதாரி அதை நல்லா பொரிப்போம் பொரிச்சி சாப்பிடுவோம் பிள்ளைகளோட மகிழ்ச்சியா நல்லா இன்னும் ஈஸ்டர் டையத்தில் வந்துச்சினால் எங்களுக்கு ஒரு நோன்பு நாள்லலாம் அதனால நாங்கள் வந்து அசைவம் சேர்க்கக்கூடாது சைவ சாப்பாடு வெள்ளிக்கிழம ஆச்சுன்னா நல்லா சாம்பார் பருப்பு கூட்டு வாழைக்கா அவியல் அப்பளம் சுண்ட வற்றல் முறுக்கு வற்றல் இப்படி பல வகையான டிஸ் வச்சி சாப்பிடுவோம் அது எப்படா நாற்பது நாள் கழியும் கழிஞ்சா நம்ம மட்டன் சாப்பிட்ணுன்னு ஒரு ஆர்வத்தோடு இருப்போம் அதேபோல் எங்களுக்கு நாற்பது நாளாவது உயிர்ப்பு நோன்பு வரும் அந்த உயிர்ப்பு நோன்புக்கு வளமாக வீட்டில என்னென்ன செய்யணுமோ அவ்வளோ அனைத்து டிஸ்ஸும் செஞ்சு சூப்பராக சாப்பிடுவோம் மட்டன் பிரியாணி அப்புறம் நல்லா ஒரு வகையான சிக்கன் பொரியல் ஒரு சாப்ஸு அப்புறம் மட்டன் தொக்கு வைக்கிறது ஒரு வகையான நெய்ச்சோறு அப்படி பலமாக செய்வோம் அப்புறம் கொஞ்சம் பாயாசம் இப்படி பல வகையான டிஸ்ஸு செஞ்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியா அந்த பண்டிகைகளை கொண்டாடுவோம் மீதி தீபாவளி நேரத்தில் ஒரு அஞ்சு வகையான பண்டங்கள் சுசியம் முறுக்கு அதுரசம் வடை முந்திரிக்கொத்து இப்படி அஞ்சு பண்டங்கள் செய்வேன் செஞ்சு மகிழ்ச்சியா அந்த பண்டிகைகளையும் நல்லா சிறப்பாக கொண்டாடுவோம் அப்புறம் என்னென்ன எங்களுக்கு ஒரு பெரிய திருவிழா வரும் ஊர் திருவிழா ஊர் திருவிழா பத்து நாளும் கொண்டாட்டம் தான் பத்து நாளும் சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு வருவாங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லா மகிழ்ச்சியோடு சாப்பாடு செஞ்சு சாம்பார் அவியல் அப்பளம் பொரியல் அப்படி வச்சிக்கொடுக்கறது அப்புறம் அவங்க விரும்பினா சிக்கன் மட்டன் வச்சிக்கொடுக்கறது இட நாளையில் நல்லா சீலா மீன் ஊளி மீன் பாறை அப்படி வகையானதை வாங்கி நல்ல ஒரு கொழம்பு கொதிக்க கொதிக்க நாக்கை சொட்ட சொட்ட வச்சு சாப்பிடுவோம் பெரிய பெரிய மீனெல்லாம் வாங்கி வட்ட பீஸ் போட்டு பொரிச்சி செம்மையாக நானும் உண்டு என் குடும்பங்கள் அனைவரும் சாப்பிட்டு மகிழ்வோம் அப்புறோம் ஒரு ஃப்ரெண்ட்ஸுலாம் வருவாங்க திருவிழாக்கு அழைப்போம் அவங்க கேட்ட இது அக்கா எனக்கு இந்த பிரியாணி தான் வேணும்பாங்க உடனே செஞ்சிக் கொடுக்கறது அப்புறோம் நல்லா ஒரு ஆட்டுத்தலை கறி எடுத்து கொழம்பு வைக்கிறது கெட்டியா சூப்பராக குடல் எடுத்தோம்னால் நல்லா வரட்டி தொக்கு மாதிரி வச்சு சாப்பாடு இப்படி பல வகையான டிஸ்ஸு பண்டிகைகள் நேரத்தில் அடிச்சு நொறுக்கி மகிழ்ச்சியா அதுலேயும் சிறப்பாக ஒரு கிறிஸ்துமஸ் நியூஇய நியூ இயர் நேரத்தில் ஒரு வாரமும் செம்மையான டிஸ்ஸு தான் பிள்ளேகளே மகிழ்ச்சியோடு சாப்பிடுட்டேன்மா செம்ம மா சாப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் பண்டிகைகள் வந்தாலே ஒரு பரபரப்பான சமையல் என்னென்ன சாப்பிட்ணும் விருப்பம் இருக்கோ உடனே செஞ்சு அப்புறம் வீட்டில இந்த கலகலா சீடை சிப்ஸுன்னு சொல்லுவோம் அதெல்லாம் செஞ்சு டப்பா டப்பாவாக அடைச்சி வச்சிக்கிடுவோம் வச்சிக்கிட்டு பிள்ளைகளும் கேட்கற நேரம் கொடுப்போம் சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸு வருவாங்க அள்ளி அள்ளி கொடுக்கறது சும்மா உக்காந்திருக்கற நேரத்தில் பேசுகிற நேரத்தில் சாப்பிட்றது அப்படி பலவகையான சமையல்களெலாம் நல்லா செஞ்சு சாப்பிடுவோம் நல்லா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சதெலாம் நல்ல மீன் வகைகள் துண்டு மீன் நல்ல கொழம்பு வச்சு சூப்பராக ஒரு பொரியல் வச்சு அவியலை வச்சு சாப்பிட்றது மத்த டயங்கள்ல பண்டிகைகள் நேரத்தில் அடிச்சு நொறுக்கி எல்லா வகையான பிரியாணி வைக்கணும் பிரியாணி நெய்ச்சோறு வைக்கணும்னால் நெய்ச்சோறு பாயாசம் வடை அப்படி போட்டு அடித்து நல்லா தூள் கிளப்பிருவோம்